ஹலோ ஆ ஆமாண்ண ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் இல்லை நான் ஏஜெண்ட்டு ஒர்க்கரு நான் அவர்கிட்ட வேலை பார்க்குறேன்

தினத்தந்தி தினமலர் தினகரன் மணி ஹிந்து எக்ஸ்பிரஸ்

ஆமாம் தினமலர் வந்து தினமணி இருநூத் அதுவும் இருநூறுவா தான் சார் வடக்குத்தெரு ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் நான் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் சார் இருக்கறேன் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆ டெய்லியும் கூட போட்டுருவேன் சார் இல்லை இல்லை ஓனர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் சார்

ஆ சரிங்க சார் ஓன ஏழு மணிக்கு தான் சார் வரும் பேப்பரு ஏழு மணிக்கு தான் சார் வரும் பேப்பரு சரிங்க சார் சரிங்க அட்வான்ஸ் பே பண்ணும் சார் முந்நூறுபா சார் ஆ சரிங்க சார் நீங்கள் ஓனர்கிட்ட கொடுத்தீங்கனா ஓனர் எனக்கு பெயரும் அட்ரெஸ்ஸும் கொடுத்து அனுப்பிட்டீங்கனா அவரு எனக்கு சொல்லுவாரு நான் வீட்டில் போட்டுருவேன் சார் இல்லை நீங்கள் கடை தெருவுக்கு போகிற மாதிரி இருந்தால் ஓனர்கிட்ட கொடுத்துருங்க இல்லைன்னா நாளைக்கு நான் வரும் போது கூட வாய்ங்க்கிறேன் ம் சரிங்க சார் சரிங்க சார் செல்வம் ஓகே சார் தேங்க் யூ சார் நையன் செவன் டபுள் எய்ட் ஃபை டூ ஒன் டூ எய்ட் ஜீரோ ஆ ஓகே சார் சரிங்க சார் தேங்க் யூ சார்